ஆ வாங்கம்மா என்ன பழம் வேணும் ஆமாங்க பேருங்க ஐஸ்வர்யா ஆ சொல்லுங்கள் நல்லாயிருக்கிங்களா ம் ஆமாம் அன்றைக்கி வாங்கிட்டு போனீங்க ஏதோ ச கல்யாணத்துக்கு போறேன்னு வாங்கிட்டு போனீங்க சொல்லுங்க நல்லாயிருந்துதுங்களா பழங்கள்லாம்

ஆ கேட்குது சொல்லுங்கள் மாம்பழங்களா ஆனால் அன்றைக்கி நீங்கள் வாங்கின விலையே கிடைக்காதுங்க இந்த வாட்டி வந்துட்டு விலை ஏறிடிச்சு ஏனால் இப்போ முகூர்த்த நாளுங்களா அதனால் விலை ஏறியிருக்கு என்ன பண்ணலாங்க ஆனால் அந்த அந்த விலைக்கி கொடுக்க முடியாதுங்க ஏதோ கொஞ்சம் கொறச்சு கொடுக்குறேன் சொல்லுங்க மாம்பழம் எத்தனை கிலோ வேணும் ரெண்டு கிலோ போதுங்களா ம் சரிங்க திராட்சை வந்துட்டு கருப்பு அன்றைக்கி போட்டேனே அது போடட்டுங்களா இல்லை வந்து வேறு பன்னீர் திராட்சைங்களா சரிங்க வேறு ஆரஞ்சு ஆ இருக்குதுங்க கொடை ஆரஞ்சும் இருக்குது கமலா ஆரஞ்சும் இருக்குது எது வேணும் ம்

ஆமாம் அந்த பழம் போட்டுடட்டுங்களா அது ரெண்டு கிலோ போட்டுடட்டுங்களா

அப்போ வந்து பார்த்திங்கனா எண்நூத்தி ஐம்பதுரூபா வருதுங்க ஏங்க அவ்வளோலாம் குறைக்க முடியாதுங்க ஏதா ஏற்கனவே பழம் ரேட்டெலாம் கொறச்சு தான் போட்டிருக்குறேன் எனக்கு நீங்கள் என் அக்கோண்டுக்கு பணம் அனுப்பிச்சுருங்க நான் பையன் கிட்ட கடைக்கார பையன் கிட்ட கொடுத்துவிட்டுடறேன் கொண்டு வந்து கொடுத்துருவான் சரிங்களா ஆ சரி நான் போன வாரம் கொடுத்த அதே அட்ரெஸ் கொடுக்குட்டுங்களா வேறு இதுக்கு கொடுக்குட்டுங்களா

சரிங்க சரிங்க நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேங்க அப்படி தெரிலேனா மறுபடியும் ஃபோன் எடுங்க நீங்கள் எங்கேன்னு சொல்லிவிடுங்க ம் சரிங்க சரி வெச்சிடட்டுங்களா